அப்துல்கலாம் ஐயா அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சின்ன வயிசுலேந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் வந்து ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பெரியாளாகி இஸ்ரோவில் போய் பணி புரிந்து ராக்கெட் ஏவுதலுக்கு ரொம்ப இதாக இருந்தார் அதுக்கப்புறம் குடியரசு தலைவராக ஆனார் மீண்டும் திரும்பி ஒரு புக்கு புக்கு கதை அந்த இதெலாம் எழுத ஆரம்பித்தார் பொன்மொழி பொது அறிவு எல்லாமும் எழுத ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்தது ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாருந்துது அக்கினி சிறகுகள் என்ற புக்கு அவர் பிறந்ததுலேந்து இறந்தது வரையும் எல்லாமும் இருக்கும் அவர் மாரி விஞ்ஞானி இது இனிமேல் யாரும் பிறக்கவும் மாட்டார் இருக்கவும் மாட்டார்